ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேம் இப்போ எல்லா ஸ்கூல்லெல்லாம் நிறையா வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது நான் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஸ்டிரிச் பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு வந்து ஒரு ஈவ்னிங் ஒரு த்ரீ ஓ க்ளாக் வந்துருங்க இல்லைல்ல இல்லை கண்டிப்பாக நீங்கள் எப்பையுமே எங்களுக்கு தான கொடுப்பீங்க அப்புறம் இந் இது ஒரு டைம் தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஆ கண்டிப்பாக நிறையா அதான் மேம் மேம் நிறைய பேர் கொடுக்கறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் கண்டிப்பாக நாளைக்கு த்ரீ ஒரு மூணு மணிக்கு வந்துருங்க ஆ கண்டிப்பாக வந்துருங்க நான் நாளைக்கு இது இது பண்ணுறேன் அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க பேலன்ஸ் அமௌண்ட்லாம் மேம் பேலன்ஸ் அமௌண்ட்டே நீங்கள் போன இதுக்கே தைக்கிறதுக்கு கொடுக்கவே இல்லை அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் தே டேட்டை மட்டும் கரெக்டாக கொடுக்கணுன்னு சொல்லுறீங்க அமௌண்டு கொடுத்தா தானே கொடுக்க முடியும் இப்போ தானே மேம் இப்போ தானே மேம் டிலே ஆகுது இப்போ தானே டிலே ஆகுது போன டைம்லாம் உங்களுக்கு கரெக்டாக தானே கொடுத்துருந்தோம் இப்போ தானே டிலே ஆகுது மேம் நான் சும்மா சொன்னேன் நீங்கள் கோச்சிக்காதீங்க ஸ்கூல் டைமுன்றதுனால நிறைய ஆர்டர் வந்துட்டுருக்கு அதனால் தான் கொஞ்ச எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேரை தான் வச்சு நான் தச்சிகிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ரா டெய்லர் இல்லை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஈவ்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு த்ரீ ஒ க்ளாக் கரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ட்ரெஸ் அயனிங் போய்விட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் மேம் ஆ சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ உங்களோட பேலன்ஸ்ல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க வரம் போது பில் எடுத்துகிட்டு வாங்க நான் கொடுத்த பில் வச்சுருக்கீங்களா ஆ ஆ ஸ்ட்ரிட்ச்சிங்க்ஸ்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா சரிங்க மேம் வேறு எதாவது ட்ராபிக் இருக்கா சரிங்க மேம் கண்டிப்பாக நாளைக்கு மூணு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்க மூணுன்றதை இப்போ வாங்க அப்படியே கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துவிட்டு போகலாம் வாங்க ஒரு நாள் தானே டிலே ஆச்சு ஆ கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் அப்படியே போய் ஹோ ஹோட்டல் போய்விட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே போகும்போது வாங்கிகிட்டு போங்க ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்